ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் மேம் தலைப்பாக்கட்டி பிரியாணி தான் என்ன வேணும் சொல்லுங்கள் ஆ பண்ணிக்கலாம் மேம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஓகே மேம் அவைலபிள் தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி இல்லாமல் நாங்கள் நிறையவே மெனு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு வேணுமா மேம் நான் வேணால் மெனு இது வாசிக்கிட்டுமா மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் மஷ்ரூம் பிரியாணி மஞ்சூரியன் கார்லிக் ஷவர்மா இது இல்லாமல் வந்து நாங்கள் சைட்டிஷ்ஷாக வந்து ரைத்தாவும் ப்ரெட் அல்வாவும் எல்லாத்துக்குமே காமனாக கொடுப்போம் மேம் ஐயோ மேம் என்ன மேம் பேசுகிறீங்க இன்னிக்கு வேறு சண்டே அதுவும் நீங்கள் தலைப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெஜ்ஜி கேட்குறீங்களே என்ன மேம் நியாயம் இது தலைப்பாக்கட்டி பிரியாணினாலே ஃபுல்லாக நாண்வெஜ்ஜு தான் ஸ்பைசி தான் ஐயோ மேம் என்ன மேம் இப்புடிலாம் பேசுகிறீங்க பரவாயில்ல மேம் நான்தான் மேம் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும் சரி ஓகே மேம் நீங்க வந்து என்ன குவாண்டிட்டியில் எதிர்பார்க்குறிங்க உங்கள் சிக்கன் பிரியாணியும் உங்கள் சிக்கன் மஞ்சூரியன் ஐ மீன் சாரி சிக்கன் தந்தூரியையும் ஆ ஓகே மேம் கொடுத்துட்லாம் அட்ரஸ் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் உங்களுக்கு ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிடும் ஃபுட்டுக்கான பேமெண்ட் வந்து எப்படி மேம் பண்ணுறிங்க இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா ஓகே மேம் உங்களுக்கு இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ்சில் ஃபுட்டு வந்துடும் மேம் கன்ஃபார்ம் மேம் தலைப்பாக்கட்டி பிரியாணி வந்து சுட சுட இருக்கும் உங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட்டாகவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்